ஜேபி மொபைல் ஷாப்புங்களா நாங்கள் இந்த மாரி மூக்கனூர்லருந்து பேசுறேங்க ஒரு ஃபோன் வாங்கணும் மொபைல் வாங்கணும் புதுசாக ஆ அதாங்க ஒரு பத்தாயரத்துக்குள்ளே இருக்கணுங்க ரேட்டு இருக்குங்களா அந்த மாரி டச்சு ஸ்க்ரீன் வேணுங்க சரிங்க சார் இப்போ வந்துங்க எங்களுக்கு ஒரு பத்தாயிருவாய்க்குள்ளே வேணுங்க படிக்கிற பிள்ளைங்கெல்லாம் வீட்டில் இருக்காங்க அவங்களுக்கு வந்து ஆன்லைன் க்ளாஸ்ஸெல்லாம் வருதுங்க அப்புறம் கேமராலாம் நல்லா ஷார்ப்பாக இருக்கணும் நல்லா புரியிற மாரி இருக்கணும் தெளிவாக இருக்கணும் அப்புறம் வந்துங்க நல்ல கம்பெனியாக இருக்கணும் என்னென்ன கம்பெனி இருக்கு

ம் சரிங்க ஸ்கூலும் படிக்கிற பிள்ளையும் இருக்குங்க காலேஜ் படிக்கிற பொண்ணும் இருக்குங்க ஆமாம்ங்க இப்போ மெயினாக காலேஜ் படிக்கிற பொண்ணுக்குதானுங்க வேணும் ஆ ஆ ஆமாம்ங்க அதான் சரி கேட்கலாம் வா கேரண்ட்டியெல்லாம் இருக்குங்களா

ம்

சரி இருங்க இருங்க இந்த தீபாவளியெல்லாம் வருதுல்லங்க ஆஃபர் எதாச்சும் இருக்குங்களா ஒரு பத்தாயிரத்துக்குள்ளேதான் எனக்கு வேணுங்க பதினஞ்சாயிரம்லாம் பெருசுங்க பத்தாயிரத்துக்குள்ளே இருக்கான்னு சொல்லுங்கள் தீ தீபாவளி ஆஃபரு இந்த மாரி எதாச்சும் இருக்குங்களா பாருங்கள்

சரி சரி சரிங்க சரிங்க எனக்கு வந்து பத்தாயிரத்துக்குள்ளே இருக்கணுங்க எனக்கு பத்தாயிரத்துக்குள்ளேதான் வேணும் அத மாரி நீங்கள் பார்த்து அரேஞ்ச் பண்ணி நாங்கள் வரோங்க நேரில் வந்து வாங்கிக்குறோம் சரிங்க சரி சரி வச்சுர்றேங்க